ஏழு லட்சத்தி எழுபத்தி ஒராயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஆற்நூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி ஒம்பது ஒம்பது லட்சத்தி தொண்ணுற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி ஒன்பது ஏழ்நூற்றி எட்டு